இந்த ஸ்டாம்பு கலெக்ட் பண்ணி வைக்கிறது ஒரு சிலருக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்காகவும் பின்னாடி வரக்கூடிய தலைமுறைகளுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கிறது ஒரு வருஷத்தில் உண்டான ஸ்டாம்ப்புகளை சேகரித்து வைக்கிறது ஒரு பொழுதுபோக்கா இருக்குது நிறைய பேர் அப்படி சேர்த்து வைச்சிருக்கிறத நான் பாத்திருக்குறேன் மியூசியங்கள்லேயும் பாத்திருக்குறேன் அதுபோல் அந்த காயின் பண்டை கடந்த வருஷத்தில் உண்டான காயின்கள் அதாவது இப்போ ஆயிரத்தி தொளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு இந்தமாதிரி ஆண்டுகள் கடந்த காயின்ஸுகளெல்லாம் சேர்த்து வைச்சிருக்குறாங்க அதையும் நான் நிறைய பேர் சேர்த்து வைச்சிருக்கிறத பாத்திருக்குறேன் அப்பறம் அந்த கூழாங்கல்லு கூழாங்கல்ல பொறுத்தளவில் கடற்கரை பகுதிகளில் போனால் நல்ல நல்ல கலரில் உண்டான கூழாங்கற்கள் இருக்கும் அதுகளை எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு வீட்டில் பாதுகாத்து வைச்சி பிள்ளைகளுக்கு அதை குறித்து எடுத்து சொல்கிற காவியங்கள்லாம் நிறைய இருக்குது அதை நான் நிறையா ஆட்கள் செய்கிறத எல்லாத்தையும் பாத்திருக்கேன் எனக்கு அப்போ அந்த அந்தளவுக்கு ஆர்வங்கள் கிடையாது இப்படி எல்லாத்தையும் பாத்ததுக்கப்புறம் நம்மளும் இதை செஞ்சுப் பார்க்கலாம் ஒரு நேரத்தில் அந்த அதை குறித்து நமக்கு ஒரு பாடம் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் ஒரு இப்படியெல்லாம் இந்தமாதிரி ஒரு பொழுதுபோக்கான காரியத்தை செஞ்சாகணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஒரு பேர் கிடைக்கும்ங்கிற நோக்கத்தோடும் அதாவது வந்து வரணும் வரக்கூடிய பிள்ளைகள் இளைய தலைமுறைகளுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்குது அதனால் இந்த ஸ்டாம்பு சேகரிக்கிறது காயின் சேகரிக்கிறது இந்த கூழாங்கற்கள் இதுகளை சேகரிக்கிறதே ஒரு பொழுதுபோக்குன்னு கூட பிள்ளைகளுக்கு அது ஒரு பிற்காலத்தில் ஒரு பாடமாக அமையும் இதில் இப்போ நான் ஆர்வம் செலுத்தி அதை செஞ்சுட்டு வர்றேன் அதுக்கு மேலே நான் என்னத்தை சொல்கிறது அவ்வளோதான்